கோகோ விளையாட்டு பிடிக்கும் எனக்கு அது ஏன்னால் அது அது ஒரு எட்டு ஒம்பது பேர் விளையாடுவோம் அது ஒம்பது பேர் ஆமாம் ஒம்பது பேராக பதினொரு பேர் விளையாடுவோம் ஒரு ஒரு ஒரு மாதிரி ஜா விளையாட்டில் வந்து நான் அவுட்டே ஆகமாட்டேன் ரொம்ப கவனமாக வச்சு அதை விளையாடணுன்னு விளையாடுறதுனால எனக்கு அந்த விளையாட்டு பிடிக்கும் எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன் அந்த விளையாட்டில் எல்லாேரையும் தோற்க அடிச்சுருவேன் நான் ரொம்ப ஜுட்டியாக இருப்பேன் நான் அந்த நேரத்தில் அதனால எனக்கு கோகோ பிடிக்கும் ரொம்ப கலகலனு இருக்கும் ரொம்ப சிரியராக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் அது விளையாடும் போது நம்மளுக்கு எதையுமே ஞாபகத்தில் இருக்காது அந்த விளையாட்டில் ஜெயிக்கணும் அந்த ஒரு குறிக்கோள் ம மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில் அதனால அந்த கோகோ விளையாட்டு பிடிக்கும்